தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது அதில் முக்கியமான அரசியல் கட்சிகள் அப்படினு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் பாரத ஜனதாய கட்சி இந்திய தேசிய காங்கரஸ் அப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இதுனா வந்து முக்கியமான அரசியல் கட்சிகள் அப்படினு சொல்கிறாங்க பிரபல அரசியல் வாதி அப்படினா வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவரு வந்து பெண்களுக்காக ஃப்ரீ பஸ் கொண்டுட்டு வந்துருக்காரு மன்த்லி வந்து தவ்சண்ட் அவங்க பேங்கில் போடுகிற மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தென் வந்து ரோட் வசதி டாய்லெட் ஃபெசிலிடிஸ்னா பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து நலத்திட்டங்கள் நிறைய வந்து கொண்டுட்டு வந்துருக்காரு இன்னும் பிரபலமான அரசியல்வாதிகள்னு சொல்லுனும்னா வந்து அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் எதிர்க்கட்சி முன் முன்னாள் அமைச்சர் பழ பழனிச்சாமி அவர்களையும் சொல்லெலாம்